மதிய உணவிற்கு சாதம் பருப்பு சாம்பார் பொரியல் அப்பளம் வடை ரசம் கூட்டு காரக்குழம்பு தயிர் சாதம் தக்காளி சாதம் லமன் சாதம் புளியோதரை இது மதிய உணவிற்கு சமைப்பேன் இரவு உணவிற்கு சப்பாத்தி தோசை இட்லி சாம்பார் சட்னி உப்புமா காளான் கிரேவி செய்வேன்